எங்கள் மாவட்டனு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டந்தான் இந்த மாவட்டத்தில் உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரதில் அரசாங்கம் முயற்சி எடுத்துட்டு தான் வருது ஆனால் முழுசாக பூர்த்தி பண்ணலை இந்த அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் வச்சுதான் எல்லா ஊரும் முன்னேறிட்டிருக்குது உள்ளூர் பஞ்சாயத்து அலுவலகம் கொடுக்கற சேவைகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எல் என்னென் அது என்னென்னனால் ரோடு போடுறது தெரு விளக்கு போடுறது கழிப்பிட வசதி அமைத்து தரது இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு வராங்க இதை விட இதோடய தாக்கம் கொஞ்சம் அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இது மாதிரி ஃபியூச்சரில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்ஸ் கொடுத்து பண்ணுனால் நம்ம உள்ளூரெலாம் கொஞ்சம் முன்னேறிவிடும்